ஆ அக்கா டீ இருக்கா சாப்பாடு ஐட்டம் இருக்கா எனக்கு ஒரு பூரி செட்டு கொடுங்கக்கா ரெண்டு வடையும் கொண்டு வாங்கக்கா அப்படியே உளுந்த வடை சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஏ ஒரு காஃபி ஒன்று போட்டுருங்க ஆ சரி எவ்வளோக்கா அப்படியா சரி அப்படியே பார்சல் ரெண்டு இது கட்டுங்கள் வெண்பொங்கல் ஒரு பார்சல் இட்லி நாலு இட்லியோடு சேர்த்து ரெண்டு வடை வெச்சிருங்க வேறு சட்னி தனியாக கொடுத்துருங்கக்கா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு ஞாயிற்று கெழமனால ஆ சரி ம் சூடாகவே கட்டுங்கள் வெண்பொங்கல்லாம் அக்கா இந்த பூரிக்கு கொஞ்சம் குருமா ஊற்றுங்க ம் சரிக்கா சரி எவ்வளோக்கா ஆச்சு காப்பி கேட்டேன் இன்னும் வரல என்னக்கா நூற்றி நாற்பது ரூபாயா

சரிக்கா ஜிபே இருக்கா உங்கக் கிட்டே ஆ சரி அந்த நம் இதை காட்டுங்கள் நான் ஸ்கேன் பண்ணிடுறேன் என்ன வந்துடுச்சாக்கா ஆ சரிங்க்கா சரிங்க்கா தேங்க்யூ ஆ சரிங்க்கா